மாறிவரும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களோட தயார் நம்மளையும் தயார்படுத்திக்கணும் அது எப்படி அப்டேட் ஆகுதோ அதற்கு தகுந்தமாதிரி நம்மளும் அப்டேட் பண்ணிக்கணும் மொபைல் வந்துவிட்டு நான் வந்து வாங்கிதான் மொபைல் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டேன் கம்ப்யூட்ரு எல்லாம் வந்துவிட்டு நான் டிசிஏ இந்தமாதிரி கோர்ஸ் போனேன் அதனால் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண நான் கற்றுக்கிட்டேன் மொபைல்லாம் வந்துவிட்டு வீட்டில் ஃபர்ஸ்ட்டு அம்மா யூஸ் பண்ணாங்க அதை பார்த்துட்டு நானும் யூஸ் பண்ணேன் அப்புறம் மொபைல் வாங்கி நான் யூஸ் பண்ணேன் கம்ப்யூட்டரை பொறுத்தவரைக்கும் நான் போயிட்டு கிளாஸ் டிசிஏ அந்தமாதிரி கிளாஸ் போயிட்டு கம்ப்யூட்டரை எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கிட்டேன்